எனக்கு மொதன் முதல்ல கோலம் போடும் போதுதாங்க அந்த ட்ராயிங் வரைய ஆசையே வந்துதுங்க நான் நல்லா ரங்கோலி கோலம் போடுவேங்க நா ரங் கோலம் போடப் போட எனக்கு சரி ட்ராயிங் மேல் ஒரு இது ஆர்வம் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பிடியே ட்ராயிங் வீட்டிலேயே வரைஞ்சி பார்த்தேன் அப்புறோம் அப்படியே நானும் எங்கேயும் பழகுறக்கெல்லாம் எங்கேயும் போகலிங்க நானாகதான் நல்லா வரையருக்கு ஆரம்பித்தேங்க சும்மா இருக்கிற டைமில் வரஞ்சு வரஞ்சு பார்த்து ஒரளவுக்கு நல்லா டிசைன் வந்தது அப்புறோம் ஒரு கடையில் நகைக்கடையில இந்த ட்ராயிங் நகை டிசைன்ஸு இதுக்கெல்லாம் ஆஃபர் வந்ததுங்க அந்தமாதிரி எதுவும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க சரி நான் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது நான் வேணா செஞ்சு பார்கறேன் நல்லா இருந்தால் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால் அந்த நகைக்கடையில டிசைன் வரையிறக்காக கேட்டிருந்தேன் அப்புறோம் போயிருந்தேங்க அப்போ அவுங் அவிங்க வந்து ஒரு டிசைன் நான் வரஞ்சு காட்டுனேன் அது அவங்களுக்கு பிடிச்சுது சரி இதேமாதிரி பாரு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போது நான் வீட்டிலேருந்தே அந்த டிசைன்லாம் பண்ணி கொடுத்துட்டுக்குறேங்க அப்புறம் எனக்கு வந்துங்க இந்த ரவிவர்மா ஓவியம் வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த தஞ்சாவூர் ஓவியம் இதெல்லாம் வந்துங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா பார்க்கறக்கு நல்லா பிரமாதமாக இருக்கும்னு வையுங்களேன் அப்படியே அச்சு அசலாக நேரிலையே இருந்தமாதிரி இருக்குன்னு வையுங்களேன் இப்போதெலாம் அந்தமாதிரி ஓவியம் வரையரக்கு ஆளுகள் இல்லேன்னு சொல்லுறாங்க ஆனா அந்த ஓவியம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இது ஓவியம் இல்ல அப்டின்னு நேர்லியே கண்முன்னாடியே வந்தமாரியே இருக்குன்னு வைங்களேன்